நான் வந்து கமல்ஹாசன் அவர்களை வந்து நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னால் அவர் வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு வந்து பல தொண்டு செஞ்சிருக்கார் ஃப நம்ம வந்து சும்மா ஒரு நம்ம தொலைக்காட்சியில் வரும் ஒரு நா ஒரு ஒரு சேனலில் வந்து ஒரு ஆங்க்கராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு அரசியல் வா அரசியல் கட்சியும் வச்சு நடத்துறார் மட்டும் இல்லாமல் ஒரு பெ மிகப்பெரிய நடிகராக இருக்கார் மற்றும் ஒரு எழுத்தாளராக இருக்கார் புக் பப்ளிஷராக இருக்கார் அப்புறம் அவர் அவருக்குன்னு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குது இந்த மாதிரி பல விஷயம் வந்து அவர் வந்து எப்படி கையாளுகிறாரு அவருக்கான டாக்ட்டிக்ஸ் என்ன அவ அவர் என்ன வதி விதிமுறைகளெலாம் அவர் வாழ்க்கையில் வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு சில விஷயத்தலாம் நான் கே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவரை நான் மீட் பண்ண சான்ஸ் கிடச்சா அவர் கிட்டே கேட்குற ஒரே விஷயம் எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா துறையிலேயும் ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கிங்க உங்களை உங்களுக்கு எப்படி எல்லாத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சேம் டைம் அந்த ஆர்வத்தெல்லாம் வந்து நீங்கள் எப்படி உங்களை அதை அதை எப்படி வளர்த்துக்கிட்டிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேட்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னால் சாதாரணமாக இருக்க ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்துல தான் வந்து ரொம்ப முன்னும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப வ வளர்ச்சி அடைவாங்க ஆனால் எல்லா சுற்றி முத்தி இருக்க எல்லா இண்டஸ்ட்ரிலேயுமே வந்து இவ்வளோ பெரிய பேர் வாங்கிக்க முடிய மு முடிஞ்சுருக்குனா அது எப்படி சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத ஆர் ஆர்ச்சியகுறி ஆர்ச்சிரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதரை பார்த்தா நான் இந்த மாதிரி ப கேள்விகளெலாம் கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கிக்கணும்னு நினைப்பேன்